நான் வந்து எழுதும் போது தமிழ் எழுதுவேன் ஏன்னால் எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் எழுதுகிறதுக்கும் ஈசியா இருக்கும் எனக்கு வந்து டைரி எழுதுகிறது வந்து ஆறாவதுலேருந்து டைரி எழுதிட்டுருக்கேன் டைரி டைரி எழுது எழுதுனத படித்து பார்க்கம் போது சூப்பராக இருக்கும் நம்மளா இப்படி இருந்தோம் அந்த மாரி நம்ம மறந்து போன நினைவுகளை வந்து திரும்ப நமக்கு கொண்டு வரது டைரி தான் எழுதும் போது கவனத்துடன் எழுதுவது கவனமாக எழுதணும் இல்லையென்றால் பிழை எழுத்துப்பிழை வந்துரும் அதனால் சத்தம் இல்லாத ஒரு இடத்தில் உட்காந்து அழகாக எழுத வேண்டும் அப்போது தான் தமிழை பிழை இல்லாமல் எழுத முடியும் டைரி டைரி எழுதுவதன் மூலம் நம்மளுக்கு நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அன்றன்று ந நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் டைரியில் எழுதி வைத்துக்கொண்டேன் பின்னால் படிக்கும்போது நல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு நம்மளா இப்படி பண்ணிணோம் அந்தமாதிரி அதனால் எல்லாம் டைரி எழுத வேண்டும் தான் டைரி எழுதுகிறது வந்து நிறையா பயன் இருக்குது நம்ம மறந்து போன சில விஷயங்களை கூடம் அது டைரி எடுத்து பார்க்கும்போது டப்புன்னு ஞாபகம் வந்துடும்